ஹலோ சொல்லுங்கள் ஹலோ நாங்கள் பெயிண்டர் பெயிண்டர் பேசுகிறோம் சொல்லுங்கள் நீங்கள் யார் ஓகே அப்படிங்களா சரி ஓகே பண் பண்ணி கொடுக்கலாம் ஓகே பண்ண முடியும்மா எவ்வளோ ஆயிரத்தி ஐந்நூறு சதுர அடி சொன்னீங்களா அப்போது ஒரு எயிட் தௌசண்ட்னாச்சும் ஆகும்மா ஓகே பண்ணிடலாம் ஓகே ஓகேம்மா அதெல்லாம் பண்ணிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன கலர்ஸ் என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு நீங்களே சொல்லிவிடுங்க உங்களுக்கு இந்தந்த ரூமுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு ஓகேம்மா டிசைனிங் கலர்ஸ்லாம் நாங்களே பார்த்துப்போம் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் நாங்களே பார்த்துக்குவோம் பெயிண்ட் நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்கற அவசியம் இல்லைம்மா நாங்களே பார்த்துக்குவோம் நாங்கள் கான்ட்ரெக்ட்டும் பண்ணுவோம் கூலி வேலையும் செய்வோங்க அது அதுக்கு வந்து நாங்கள் வெக்கிற ஆளுங்களுக்கு வந்து கூலியாக கொடுத்துட்டு அங்கே கான்ட்ரெக்ட் கான்ட்ரெக்ட் கான்ட்ரெக்ட் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் ஓகே பண்ணிடலாம் ம் பண்ணிடலாம்மா ஓகே மேம் வெரி தேங்க்யூ